ஆமாம் நீங்கள் ஆ சரி என்னென்ன ஃப்ளவர் வேணும் ஆ எல்லாமே இருக்குதுங்க ஆ நாமக்கல்லில் பரமத்தி ரோடு இருக்குதுல்ல அங்கே இருக்குதுங்க ஆ இருக்குது ஆ நீங்கள் எந்த செடின்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ரோஸ் வந்து எண்பது ரூபா ஜாதி மல்லி வந்து தொண்ணூர் ரூபா நீங்கள் வந்து எந்த செடி வேணும் உங்களுக்கு ஆ சரிங்க அட்ரஸ்ஸு எல்லா டைம்லியும் பண்ணுவோம் நீங்கள் அட்ரஸ் சொன்னிங்கன்னால் நாங்கள் டெலிவரி பண்ணி விட்டுருவோம் ஆ சரி சரிங்க ஆ எல்லாமே இருக்குது ஆ சரிங்க நீங்கள் என்ன சொல்லுறிங்களோ அதுதான்